இங்கே வந்துங்க எங்கள் எங்கள் மாவட்டத்தில் வந்து என்னென்ன மாதிரி மா மாறுதல் வந்துருக்குதுன்னா இது வந்து இந்த கொரோனா பிரச்சனையினால் ஒரு அப்போ பக்கத்து வீட்டில் இருந்துச்சின்னா கூட அங்கே வந்து நாங்கள் வந்து போய் பார்க்க முடியாது ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை கொரோனா வந்துருச்சு அப்படீன்னா அவங்க வீட்ல போய் அவங்கள்ட பேசக்கூடாது தண்ணி குடிக்க கூடாது அவக வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படீன்னுவாங்க அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை மற்றபடிக்கி ஒரு சளி புடிச்சால் இரும்ப வந்துருச்சினாவும் உடனே அது கொரோனா தானா கொரோனா தான் இருக்கும் அப்படீன்னு சொல்லி யாருமே கிட்டயே வர மாட்டாங்க இது ஒரு மாறுதல் இருக்கு அதனால் வந்து ஹாஸ்பத்திரி போகிறதுக்கு சீக்கரமாக வசதியும் பத்தரதில்லை எங்கள் கிராமத்தை பொறுத்த அளவுக்கு சீக்கரமாக ஆம்புலன்ஸுக்கு நூற்றி எட்டுக்கு போன் பண்ணாலும் அவங்களும் சீக்கிரம் வரமாட்டாங்க வந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா இதுக்கு ரொம்ப மூச்சி திணறல் வந்து ரொம்ப இதாக போயிருது அதுக்கும் பிற்பாடு ஹாஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் அப்புறம் அவங்க வந்து வேறு ஹாஸ்பத்திரிக்கு கொண்டு போம்பாங்க அங்கே கொண்டு போனால் இன்னோரு ஹாஸ்பத்திரி கொண்டு போம்பாங்க அப்படியே பலநாள் ஓடிடுச்சினாக்கா பக்கதாலையே அப்படியே ஒரு டெத்தெல்லாம் நடந்துயிருக்குது அது வந்து ஒரு அது மாற்றமில்லை அதே தான் இந்த கொரோனா பிரச்சனையினால் எங்கள் ஊருக்கு வந்து ரொம்பவும் பாதிக்க பட்டுட்டாங்க இப்போ வந்து அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லாயிருக்குறாங்க